ஹலோ ஆமாங்க ஆரேஞ்ச் பழம் இருக்குதுங்க ஆப்பிள் இருக்குதுங்க மாதுளை இருக்குதுங்க கொய்யா பழம் இருக்குதுங்க திராட்சை இருக்குதுங்க உங்களுக்கு என்னென்ன பழம் வேணுங்க எல்லாம் நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்குதுங்க ரேட்டு தாங்க எல்லாம் கம்மி ரேட்டு தாங்க சரிங்க ஆ சரிங்க போதுங்களா அப்புறம் அந்த ரஸ்தாளியெலாம் வேணாங்களா பழ வகையில் சரி அது ஒரு கிலோ போட்டு தந்துடுறேங்க சரிங்க எல்லாம் போட்டு ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருங்க

சரி நானூற்றி ஐம்பது ரூபாய் போட்டுக்கோங்க ஆ சரி வீட்டுக்கே கொண்டாந்து தரேங்க நீங்கள் பணம் கொடுத்துட்ருங்க ஆ சரிங்க வரங்க ஆ சரிங்க